இப்ப டீனு எடுத்துகிட்டா மசாலா டீ இஞ்சி டீ லெமன் டீ கிரீன் டீ எல்லாமே இருக்குது இப்போ இஞ்சி டீனு எடுத்துகிட்டா இஞ்சி ஜாஸ்தியாக போட்டு நல்லா காரமாக இருக்கணும் அதே மாரியே மசாலா டீனால் பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் போடுவாங்க சர்க்கரை போடுவாங்க அதுக்கப்புறமா லெமன் டீனால் லெமனு டீ தூள் சர்க்கர லைட்டாக சேர்த்து போடுவாங்க கிரீன் டீனால் க்ரீன் டீ வந்து இந்த பவுடரை வச்சு போட்டுக்குவாங்க அதுக்கப்பறமாக வந்து பிரியாணினு எடுத்துகிட்டோன்னா பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சிக் சிக்கனெலாம் போட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல கொதி வந்தவொடனே அரிசி போட்டு தம் வச்சு எறக் இறக்கிடுவாங்க இது இது வந்து தம் பிரியாணி இது வந்து தம்மில்லாது மேலே வந்து தம் எதுவுமே வைக்காது அப்படியே நார்மலாக கிண்டிவிட்டுகிட்டே இருந்தாங்கன்னால் பிரியாணி வச்சுருவாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து ஃபிரைலாம் பண்ணுவாங்கல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனெலாம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க கிரேவி வச்சுட்டு மேலே வந்து சா அரிசி போட்டு தம் வச்சு லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து அது நல்லா கிளறிவிட்டு சாப்டா அது வந்து ஒரு பிரியாணி அது ஒரு வெரைட்டி பிரியாணியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மட்டன் பிரியாணின்னால் அதிலயே என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அதுன்னா தயிர் பிரியாணிக்கெல்லாம் தேவையான தேவையான மசாலாவெலாம் ஆட் பண்ணி மட்டன் பிரியாணியில் செஞ்சு தருவாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணின்னா ஒருமாதிரி ஒன்றும் பாதியுமாக மசாலா கொஞ்சம் சாதம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்